ம் சார் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேர்ந்து சங்கத்தில் இருக்கோம் இப்போது பாத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகிடிச்சு இருபத்தி ரெண்டு வருஷத்தில் வந்து ஒரு அஞ்சு தடவ லோன் வானுங்கி சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இப்போது ரீசண்ட்டாக ஒரு லோன் வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து மாத மாதம் கலெக்ட் பண்ணி போய் போடுவோம் இது வரைக்கும் வந்து சங்கத்தில் எந்த டீமார்க்கும் வந்ததில்லை கரெக்டாக வாங்கிட்டு கரெக்டாக கட்டிட்டு வருவாங்க ஏன்னால் பதினெட்டு பேர் இருந்தாங்க இப்போது பதினாறு பேர் ஆகிட்டாங்க அவங்க சு சில பேர் வந்து அவங்க கு குடும்ப சூழ்நிலைனால ரெண்டு பேர் கழண்டிட்டாங்க மற்றப் போய் நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் வந்து கரெக்டாக நடத்திட்டு வரோம் சங்கம் போடுறது எடுக்கிறது காசு காசை பற்றி இது வரைக்கும் பிரச்சினையே வந்ததில்லை ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டிருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி போகுன்னு நினக்கிறோம் சார்